குட் ஈவ்னிங் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ம்ம்ம் ஃபஸ்ட் மிட் டேர்மில் பார்த்தீங்கனா ம்ம் கொஞ்சம் லோ தான் எடுத்திருக்காங்க முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல ரிவிஷன் வைச்சதுக்கு இப்போது கொஞ்சம் பரவாயில்லன்றது சொல்லலாம் ஆனால் இன்னும் இம்ப்ரூவ்மன்ட் தேவை நாங்கள் எவ்வளோ அவள் மேக்ஸ்லையும் சையன்ஸ்லையும் கொஞ்சம் வீக்காக இருக்காள் ஒழுங்காக கிளாஸ் கவனிக்கிறது இல்லை அவங்க மேக்ஸ் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஃபுல்லாக அவள் கிளாஸ் கவனிக்கிறது இல்லைன்னுதான் ஃபுல்லாக பேசிக்கிட்டு அப்படி இருக்காள் ஃபோ அவளை தனியாக உக்கார வச்சு ஃபோகஸ் பண்ணிணா மட்டும்தான் அவள் ஒழுங்காக கிளாஸ் கவனிக்கிறாள் ஆமா ஆமா கரெக்ட்டான கிளாஸில் இம்பார்ட்டன்ட் கிளாஸ்லலாம் இப்படி பண்ணிட்ருந்தால் என்ன பண்ணுறது சரி வீட்டிலேயும் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆ ஆ ஆ பரவாயில்ல முன்னாடி டெஸ்ட்டுக்கு இது பரவாயில்ல தான் ஆனால் இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் தேவை இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிணா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ்மன்ட் இருக்கும் ட்யூஷன் அனுப்பு அனுப்பறீங்களா இங்கே ஸ்கூல்லையே எடுக்கிறோம் ட்யூஷன் நீங்கள் வேணுணா ஆ ஆமா ஆமா மந்த்லி டூ ஹண்ட்ரட் ஆகும் ஓகே சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி அவன் கிளாஸ் உங்களுக்கு வீடு பக்கம் தானே நீங்கள் அனுப்பி விடலாம் அம்ச்சிவிடலாம் ம் மா ம் சரிங் சரி நீங்களும் பாருங்கள் நீங்களும் நல்லா ஃபோகஸ் பண்ணுங்கள் டிவி பார்க்க ஃபோன் பார்க்கலாம் விடாதிங்கள் ஓகே ஓகே ஆ தேங்க்யூ ஓகே